எங்கள் ஊரில் விவசாயம் பண்ணுறது தான் பாரம்பரிய முறை எங்கள் ஊரில் நெல் விவசாயம் பண்ணுறாங்க முதல்ல உழுது உழுது உழுததுக்கப்புறம் புழுதி நல்லா பெரண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடி உழுவாங்க உழுததுக்கப்புறம் வெதை நெல் விதைய எடுத்து வயலில் போடுவாங்க வெதை போட்டதுக்கப்பறம் மழை பெய்யுதா பார்ப்பாங்க மழை பேய்ஞ்சதுக்கப் மழை பேய்ஞ்சதுக்கப்பறோம் மொளைச்சி வருதா என்று பார்ப்பாங்க மொளைச்சி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க பூச்சி மருந்து அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் மக்களை கொண்டாந்து வயலில் விட்டு களையெடுப்பாங்க களையெடுத்ததுக்கப்புறம் உரம் போடுவாங்க உரம் போட்டதுக்கப்புறம் தண்ணிர் பாய்ச்சுவாங்க தண்ணியும் பாய்ச்சுனதுக்கப்பறம் வயலில் பரிஞ்சி வருதா என்று பார்ப்பாங்க வயலில் நல்லா பரிஞ்சி கருதாக வந்ததுக்கப்பறம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து மிஷின் பிடிச்சி கொண்டாந்து கருது அறுப்பாங்க கருதறுத்தது அப்பறம் நெல்லை தனியாக வைக்கோலை தனியாக பிரிப்பாங்க நெல்லை வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்துவிட்டு வைக்கோலை நல்லா காய வயல்லேயே போடுவாங்க வைக்கோல் காய்ஞ்சதுக்கப்பறம் ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் கட்டி கொண்டாந்து சேர்ப்பாங்க இதுவே நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற முறைகள் ஆகும்